நான் சமையல் தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிப்பேன் எண்ணெய் கடுகு இந்த அடுப்பு பக்கத்தில் எண்ணெய் கடுகு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் மிளகாத்தூளு உப்பு அப்புறம் தூள் உப்பு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் சீரகம் மிளுகு சீரகம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் பொடியாக நசுக்கியும் வச்சுப்பேன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுப்பேன் வெந்தயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பாடோ ரெஸிப்பியோ அதுக்கு ஏற்ற மாதிரி காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுப்பேன் முன்னாடியே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுப்பேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி வச்சுப்பேன் தக்காளி கொத்தமல்லி தலை கொஞ்சம் அலசி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுப்பேன் லெமன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுப்பேன் நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸோ அது அதை பொறுத்து மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்புறம் ஃபிஷ் வறுவல்னா ஃபிஷ்ஃப்ரை மசாலா இதெல்லாம் கலந்து எடுத்து வச்சுப்பேன் கரம் மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணுவேன் முக்கியமா மிளகாத்தூளு அப்புறம் முக்கியமாக தண்ணி சாம்பார் வைக்கிறமாதிரி இருந்தால் முக்கியமாக தண்ணி வேணும் புளிக்கரைசல் இதெலாம் வேணும் பருப்பு ரெடி பண்ணி வச்சுப்பேன் பருப்பு துவையலா இருந்தால் பருப்பு வேக வச்சு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுப்பேன்